வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார்

இப்போ நீங்கள் என்ன மாதிரி லேண்டு எதிர்பார்க்கறீங்க உங்களோடய பட்ஜெட் என்ன அது மாதிரி சொன்னீங்கன்னா நான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுனாக்கா இப்போ ஒரு சிட்டிக்குள்ளேன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகுது சிட்டிக்குள்ளார ஆ சிட்டி அவுட்ருனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளாரயே கிடைக்கும் ஆ இருக்கும் சார் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எய்ட் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சிலே இருக்குது சார் ஃப்ளாட்டு நீங்கள் அவுட்ரு

ம் இருக்கும் கிடைக்கும் சார் ஃபைவ் ஹண்ட்ரட்னா நம்ம அவுட்ரு இது லேண்டு இப்போ ஒரு அறுபதுக்கு நாற்பது அறுபதுக்கு முப்பது அந்த மாதிரி ஃப்ளாட் போட்டுருக்காங்க அறுபதுக்கு முப்பதுனா தௌசண்ட் எய்ட் ஹண்ட்ரட் சது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து நாம் தான் பண்ணிக்கணும் நம்ம இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களோடய செலவு டாக்குமெண்ட் செலவு உங்களோடய செலவு தான் பார்ட்டிக்காரங்கள்ட்ட பட்டா எல்லாமே உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் எல்லாமே கிடச்சிரும் எல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்ரூவ்டு லேண்டு தான் சார் நம்ம பண்ணுறது எல்லாமே அப்ரூவ்டு லேண்டு தான் சார் பண்ணுறோம் காலையில் ஒரு டென் ஓ க்ளாக் வந்தீங்கன்னா பார்க்கலாம் டென் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ க்ளாக் நாகப்பட்டினம் எல்லாம் நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் தான் இருக்கும் லோக்கலில் தான் இருக்கும் ஆ அந்த டைமில் கால் பண்ணீங்கன்னா பார்க்கலாம் ம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் கால் பண்ணிகிட்டு வாங்க கால் பண்ணிகிட்டு வாங்க ஓகே